நாலு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூணு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணுற்றி மூணு அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணுத்தொம்பது